இப்பொழுது நடைமுறையில் தொழில்நுட்ப முன்னேற்றம் மிகவும் வேகமாக இந்த நூற்றாண்டில் வேகமாக பரவி உள்ளது அதிலே வந் நமக்கு மிகவும் எல்லா விதமான நம்மளுடைய உடம்பில் உள்ள எல்லா நோய்களையும் எளிதாக கண்டறியக் கூடிய எக்ஸ்ரேக்கள் மற்றும் இசிஜி கருவிகள் மற்றும் நிறைய கருவிகளுமே வந்துவிட்டது அது எளிதாக நம்மளை படம் பிடித்து அதை வெளியே காட்டுகிறது அதற்கான தொழில்நுட்பம் இங்கே எல்லா பெரிய பெரிய ஆஸ்பத்திரி நிறையா வந் நிறையா வந்துள்ளது அதை நாம் பயன்படுத்தினால் மிகவும் நன்றாக எளிதாக கண்டுப்பிடித்துள்ளார்கள் கிட்டத்தட்ட போய் ஒரு போ ஒரு மணி நேரத்தில் எல்லாமே கண்டுப்பிடித்து விடுகிறார்கள் அதுலேயும் நமக்கு வீட்டுக்கிட்டேயே அழைத்து அவன் நமக்கு ப்ளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து கொண்டு போய் உடனடியாக நமக்கு அறிவித்து அதற்கு உண்டான வைத்தியத்தை அவர்கள் தொழில்நுட்ப இது இந்த கம்ப்யூட்ரு வாயிலாகவே நமக்கு அறிவித்து விடுகிறார்கள் அது மிகவும் எளிதாக இருந்தது எளிதாக இருக்கிறது உடனடியாக நோயை கண்டறிந்து அதற்கு உனையான வை வைத்தியம் நிறையாரே மருந்துகள் வந்துவிட்டது அதற்கு நமக்கு உபயோகமாக இருக்கிறது அடுத்தது கோவிட் கோவின்னு ப பயன்பாடு வந்த பிறகு எங்களுக்கு கோவிட் நோயும் உடனடியாக தீர்ந்து விடும் கோவிஷீல்டு ஊசியை போட்டுக் கொண்டதனால் எங்களுக்கு ஒரு வழியா அந்த சர்ட்டிஃபிகேட் கையில் வந்ததுனால் எங்களுக்கு இப்போ எளிதாக வெளிநாடு செல்லவும் மற்ற இடங்களுக்கு செல்லவும் மிகவும் உபயோகமாக இருந்தது